எங்கள் ஊர் வந்து சுற்றி இருக்கிற எல்லா இடமுமே கடல் தான் கடல்னாவே வந்து முக்கியமாக என்ன தோணும் மீன் பிடிக்கிற தொழில் தான் தோணும் அடுத்தது வலை பின்னுறது இது தான் அதிகமாக இந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் கருவாடு இருக்கும் இப்போது எங்கள் பசங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கம்மாயிலேலாம் ஒக்காந்துட்டு பொறியை போட்டு மீனை பிடிப்பாங்க ஏன்னா அவங்களலாம் போட்டில் ஏற விடமாட்டோம் ஏன்னா க சின்ன பசங்க அவங்களுக்கு ஏதோ ஆகிடுமோனு அதை வந்துட்டு மீன் பிடிக்கும் போது அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த மீன் வந்து மாட்டின உடனே அச்சசோ மீன் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவானுங்க இன்னொரு பக்கம் அச்சசோ மீன் வந்து மாட்டிக்கிச்சே அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு வலிக்குமே நினச்சிட்டு அதை பிச்சு மறுபடி தூக்கி அதை கடலில் தூக்கி போட்டுருவாங்க இல்லை அந்த வாய்க்காலில் போட்டுருவாங்க அதுக்கு ஏன் அந்த மீனை பிடிக்கணும் அப்படிங்குற விஷ்யம் வந்து ரொம்ப வேடிக்கையாகவும் இருக்கும் சிரிப்பாகவும் இருக்கும் நாங்கள் வந்து எங்களோடைய பாட்டன் முப்பாட்டன்லேருந்து எல்லோருமே வந்து தலைமுறை தலைமுறையாக வழி வழியாக நாங்கள் வந்து இந்த மீன் பிடி தொழிலையும் வலை பின்றதையும் தான் செஞ்சுட்டு இருந்தோம் அதனால நாங்கள் எங்கள் பசங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு வர போறவங்களாக இருக்கட்டும் இவங்களும் வந்து மீன் பிடி தொழிலையே பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு என்னை கேட்டால் நானும் சொல்லுவேன் ஆனாலும் பசங்க விருப்பம் என்னனு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிக்காமலும் அவங்கள போட்டு இது தான் நீ செய்யணுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கட்டளை போட்டு அவங்கள பிடிச்சி நிறுத்தக் கூடாது நாங்கள் எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே செய்கிறோன்னா எங்களுக்கு அதில் ஆர்வம் அதிகமாக இருந்தது அந்த கடலுக்கு போகணும் கடல்லேயே இருக்கணும் அந்த போட்டு தான் வந்து எல்லாமே அப்படின்னு நிறையா யோசிப்போம் காற்று புயல் மழை என்ன வந்தாலும் நாங்கள் வந்து போன வேலையை முடித்துட்டு தான் திரும்பி வரணும் அப்படின்னு நினப்போம் எங்கள் அப்பாவும் அப்படிதான் இருப்பார் எங்கள் அண்ணணுங்களும் அப்படி தான் இருப்பாங்க நாங்கள் வந்து இங்கே வீட்டில் உக்காந்து காத்துக்கிட்டு இருப்போம் எப்போ வருவாங்க எப்படி வருவாங்கன்ட்டுனு அதில் வந்து கொஞ்சம் கவலையும் இருக்கும் கஷ்டமும் இருக்கும் என்ன ஆச்சு ஏன் இன்னும் வரலை அப்படின்னு ஒரு பதட்டமும் எங்களுக்குள்ளே இருக்கும்